கேமராவில் என்ன மாதிரியான படங்கள் எடுக்கிறாங்கன்னா இப்போதைய காலகட்டத்திற்கு எந்த ஒரு செயல் செய்யணுன்னாலும் நமக்கு ஃபோட்டோன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டண்டாக இருக்குது ஆஃபிஸ் விஷயமா ஏதாவுது ஒரு ப்ராஜக்ட்டு ஒர்க்கு அன்னன்னைய டேட்டா என்ட்ரி இப்படின்னு நம்ம ஒரு பிக்ச்சரை செட் பண்ணணும் இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல்ல இருக்கோம் அங்கே வந்துட்டு ஒரு மெடிக்கல் மெடிக்கல்ல டேப்லெட் வாங்கப் போகிறேன் இப்போ நான் போகிறேன் மெடிக்கலுக்கு அங்கே போயி டேப்லெட் வாங்கப் போகிறேன் சப்போஸ் எனக்கு அந்த நேம் மறந்துடுது டேப்லெட் நேம் மறந்துடுது அப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னா உடனே நம்ம ஃபேமிலியில உள்ளவங்களை ஃபோன்ல கேமராவில் ஃபோட்டோ எடுத்து வச்சிருந்தோம் அப்படின்னா அது நமக்கு யூஸ்ஸாகுது என்ன மாதிரியான படங்கள் எடுக்கிறாங்க அப்படின்னா ஆஃபிஸ்ல உள்ளவங்களுக்கு ப்ராஜெக்ட்டு பண்ணுறவங்களுக் என்ன மாதிரியான படங்கள் எடுக்கிறாங்க அப்படின்னா ஆஃபிஸ்ல உள்ளவங்களுக்கு ப்ராஜெக்ட்டு பண்ணுறவங்களுக்கு நெறையா இப்போதைய கால கட்டங்களுக்கு எல்லாமே ஃபோட்டோக்கு நிறையா இப்போதைய கால கட்டங்களுக்கு எல்லாமே ஃபோட்டோ ஃபோட்டோ ஃபோட்டோ ஃபோட்டோ கேமராவில எடுக்கிறது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது ஏன் நம்ம அதை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அந்த ஃபோட்டோன்றது நமக்கு எப்பொழுதும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் நம்ம கேமராவில் வந்து ஃபோட்டோ எடுக்கிறோம் அதில் அதிக மாதிரியான ஃபோட்டோ எது எடுக்கிறோம் அப்படின்னா முக்கியமான டாக்யூமெண்ட்ஸு நம்ம நிறையா ஃபோட்டோ எடுத்து வச்சிப்போம் அது ஏன் எடுக்குறோம் அப்படின்னோன்னா எப்பொழுதும் அது வந்து நிரந்தரமா இருக்கும் அப்படின்றதுக்காக அந்த ஃபோட்டோவில் எடுக்கிறோம் கேமராவில் எடுக்கிறதுக்கான ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான ரீசன் இதுதான்